நடைபயணம் செய்ய எனக்கு ரொம்ப பிடிச்ச நிலப்பரப்பு அப்படின்னு கேட்டால் மலைகள் காடுகள் கடற்கரைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மலைகள் மேடு பள்ளமாக இருக்கும் மேடு பள்ளங்களில் நடக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் காடுகளில் நடக்கிறதுனு பார்த்தா காடுகளில் நடக்கும்போது அந்த உயர்ந்த மரங்கள் அப்புறம் அது கூட அந்த பூச்சி பறவைகளோடய சத்தம் விலங்குகளோடய சத்தம் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் காட்டுக்கே உண்டான வாசம் அதுவும் ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் கடற்கரைகளில் நடக்கிறதுனு பார்த்தா கடல் வாசத்தோடு நடக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் எனக்கு பிடிக்கும் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே நடந்தாலுமே எனக்கு பிடிக்கும் அப்புறம் சூரிய அஸ்தமனமில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என எனக்கு வந்து நிறங்கள் அதாவது பொதுவாக சூரியனோடய நிறம்னு பார்த்தா மஞ்சள் நிறமாக இருக்கும் அது அஸ்தமிக்கும்போது அந்த மஞ்சள் ரொம்பவே நல்லா இருக்கும் பிங்க்கு நிறத்தில் அப்புறம் நீல நிறத்தில் இருக்க வானங்கள் அது கூடயே அந்த சூரியனோடய அஸ்தமனம் அப்புறம் மேகம் பறவைகள் இது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அதனால சூரிய அஸ்தமனம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடுச்சது எது அப்படின்னா நிறங்கள் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒவ்வொரு அஸ்தமனமும் ஒவ்வொரு மாதிரி ரொம்பவே அழகானதா இருக்குது அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்